ஹலோ சார் விகே ஏஜென்சியா ஓகே சார் இல்லை சார் உங்கள் ஃபிரெண்டு உங்கள் நம்பர் கொடுத்தாப்புல உங்கள் ஏஜென்சி நம்பரை ஆ வர்ற வாரம் ஃபேமிலியாக கொஞ்சம் டிரிப்பு போலான்னு இருக்கோம் ஆ உங்கள் ஏஜென்சியிலேந்து எந்த மாதிரி இடத்துக்குலாம் சார் டிரிப்பு கூபிட்டு போகறீங்க ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் போகிற வழியில் நாங்கள் எதாவது இடம் சொன்னாலும் அங்கேயும் போகலாமா சார் ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் வர்ற வாரம் போகலான்னு இருக்கேன் சார் நெக்ஸ்ட்டு வீக் போகலான்னு இருக்கோம் நாங்கள் வந்து ஓசூர் வரைக்கும் போகலான்னு இருக்கோம் சார் ஓகே சார் உங்கள் டிரிப்பு பிளானில் அதுலாம் வருமா சார் ஓ நீங்கள் எங்கங்கே சார் கூட்டிகிட்டு போவிங்க அதை மட்டும் சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ம் ம்

ஓகே சார் சரி சரி சார் ஆ ஓகே சார்

ஓகே சார் ஆ ஆ

ஓகே சார் ஓ ஓ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் உங்கள் இதில் டிஸ்கவுண்ட்லாம் இருக்கா சார் ஓகே சார் ஓகே சார் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு நாலு பேர் வர்றோம் சார் நாலு பேர் வர்றோம் சார் ஆ சீட்டு கம்ஃபர்டபுலாக இருக்குமா சார் ம் ஆ ஆ ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் ஓகே ம் ம் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தங்குற செலவுலாம் சேர்த்துதான சார் ஓகே சார் ஓகே சார் டிரிப்பு போகறதுக்கு மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்ணுமா சார் டிரிப்பு போகறதுக்கு மட்டும் உங்கள்கிட்ட பணம் கொடுத்துட்ணுமா சார் தங்குறதுலாம் நாங்கள் பார்த்துக்கணும் ஓகே சார்

ஓகே சார் உங்கள் ஏஜென் ஓகே சார் உங்கள் ஏஜென்சி எங்கே சார் இருக்கு ஓ ஓகே சார் நேரில் வந்து பேசலாமா சார் ஈவ்னிங் ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் நான் நேரில் வந்து பேசுறேனே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்